எங்கள் சைடு வந்து அது குச்சி கிழங்கு கரும்பு இந்த மாதிரி ரெண்டு பொருட்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக விளையுது வெளைச்சல் தரக்கூடிய மண்ணாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வெளைச்சலுக்கு எந்த அந்த டக் சீக்கிரமாக வளரக்கூடிய தன்மையும் அது இருக்கறதுனால அந்த வெளைச்சல்லாம் அதிகமாக போடுறாங்க அதில் பொருள் அந்த பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலீடு கம்மியாக இருக்குன் கம்மியாக இருக்குது அதே சமயம் அந்த முதலீட்டுக்கு ஏற்ற அதிக லாபமும் வர்றதுனால் அது எல்லோரும் இந்த பக்கம் விளைச்சல் அதிகமாக போட்டு அதுலேயே எடுக்கிறாங்க அது இப்போ பொன் பொருள் பண்ட மாற்றம் அதை தவிர்த்து அந்த இடம் இடம் தரகர்கள் இந்த போன்ற ஆட்கள்லாம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக வாங்குறதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு விற்க சிரமமும் இல்லாதனாலேயும் டக்குன்னு வெளைச்சல் போட்டு எடுத்துவிடுறாங்க